எனக்கு ஸ்லோவாக வாக்கிங் அப்படின்னா ஸ்னோ ப்ளேஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸ்னோ ப்ளேஸ்ல நிறைய ஸ்னோஸ் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கணும் அதை வந்து கைல பிடிச்சி விளாடுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயம்லாம் செய்யணும்னு நினைப்பேன் இன்னொன்னு எனக்கும் வந்து வாக்கிங் டைம்ல வந்துட்டு காடுமாதிரி இருந்தால் ஓகே காடு வந்துட்டு ரொம்ப சைலன்ட்டான ஒரு காடாக இருக்கணும் அனிமல்ஸ் அதுக்குள்ளே நிறையவே இருக்கணும் ரொம்ப பின்ட்ராப் சைலன்ஸ்ல இருக்கணும் நான் என்ன பண்ணுறேன்றது எனக்கே கேக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்தமாதிரி ப்ளேஸ்ல அப்படியே ஸ்லோமோஷன்ல நடந்து போய்ட்டு சுற்றி இருக்கிற காட்டு காட்டுல இருக்க அந்த ஒரு செடி இதெல்லாம் வந்து பக்கத்தில் தொட்டு பார்த்துட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து அதை நிறைய ஃபோட்டோஸ்ஸெலாம் எடுக்கணும் எனக்கு நேச்சர் நார்மலாகவே ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய பிக்ஸ்ஸெலாம் எடுக்கணும் அனிமல்ஸ் வந்து எப்போது எப்படி வரும்னே தெரியாது ஸோ அந்த அனிமல்ஸ் எப்போ வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி வாச் பண்ணிட்டு ஒரு அமைதியாக அதை கவனிச்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் திடீர்னு ஏதாவது ஒரு அனிமல்ஸ் நம்மளை க்ராஸ் பண்ணும் ஏதாவது ஒரு சுச்சிவேஷன்ல நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கும் போது அதை பொறுமையாக வாச் பண்ணி பிக் எடுத்து அதெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுகிட்டு அதெலாம் ஒரு மெமரிஸாக வச்சிருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்னு அந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்கும் ஸோ வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மைண்ட் ரிலாக்ஸ்ஸா அப்படியே நடந்து போக நல்லாயிருக்கும் அது தான் அதுக்காகவே அந்த ப்ளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஸ்லோமோஷன்ல நடந்து போய்கிட்டு நிறைய ஃப்ளவர்ஸ்ஸெலாம் இருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஸ்னோமாதிரி அந்த டையத்தில் மார்னிங் டைம் ஒரு சில்லுனு ஒரு க்ளைமேட் அந்த டையத்துக்கும் அந்த ப்ளேஸ்க்கும் செமையாக இருக்கும் அதை அப்படியே பார்த்துகிட்டே ரசிச்சிட்டே பிக்கெலாம் எடுத்துகிட்டு அப்படியே போக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நடந்து போகும் போது ஒரு அனிமல்ஸ் அப்படினா நான் அதிகமாக ஒரு நாய்க்குட்டியாவது எதிர்பார்ப்பேன் அப்படியே நாய்க்குட்டியோடு வாக்கிங் போனமாதிரியும் இருக்கணும் நிறைய ஃபோட்டோஸ்ஸெலாம் எடுத்துகிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்தமாதிரியும் இருக்கணும்